ஹலோ மீன் கடைங்களா எங்களுக்கு ஒரு பத்து கிலோ மீன் வேணும் சீலா மீன் உண்டுங்களா எனக்கு அடுத்த வாரம் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது ஆ ஒரு பத்து கிலோ மீன் தேவைப்படுது

ஆ ஓகேங்க ஓகேங்க எனக்கு குழம்புக்கும் வேணும் இது பொரிக்குறதுக்கும் வேணும் மீனு நீங்கள் தனித்தனியாக நீங்கள் கொடுத்துருவீங்களா

ஆ அஞ்சு கிலோ நீங்கள் இது பொரிக்குறதுக்கு வச்சிடுங்க மீதி அஞ்சு கிலோ குழம்புக்கு ஆ ஓகேங்க வேற எதாவது மீன் இருக்கா ஆ சரி

ஆ ஓகேங்க எக்ஸ்ட்ரா வேற எதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்குங்களா ஆ ஓகேங்க சார் டிஸ்கவுண்ட் கிடைக்குங்களா ஆ கன்ஃபார்ம் தாங்க கன்ஃபார்மே வேணும் ஓகேங்க சரிங்க